நான் நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடித்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்பவும் என்ன ஒர்க் அப்படினா அது வந்து ஃபஸ்ட் வந்து நான் ஒரு ஐடி ஃபீல்டு மாதிரிதான் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்ததுக்கு அப்புறமா வந்து க்ளவுடு கம்ப்யூட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணேன் அது ஃப்ரீ கோர்ஸ் தான் பட்டு என்னாயிடுச்சு அப்படினா என்னால் அதை பண்ண முடியலை அந்த க்ளவுடு கம்ப்யூட்டிங் கோர்ஸ் வந்து எக்ஸாம் ரைட் பண்ண முடியல அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்பவும் அதில் வந்து நைட் ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணேன் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்றது வந்து எப்படினா நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்மிச்சோம் அப்படினா நெக்ஸ்டு டே வந்து அஞ்சு மணிக்குதான் வந்து விடுவாங்க அந்த ஒர்க்கை பார்த்திங்க அப்படினா இது பேஸிக்கலாக வந்து கிரிப்டோ கரன்சிஸ்சு அந்த ப்ளாக் செயின் அந்த கிரிப்டோ கரன்சிஸ் பேஸ் பண்ணிதான் இருக்கும் அது வந்து என்னன்னால் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படினா இன்வஸ்ட் பண்ணுவாங்க கிரிப்டோ கரன்சிஸில் அந்த கிரிப்டோ கரன்சிஸில் இன்வஸ்ட் பண்றதில் வந்து அவங்களுக்கு எதாவது டவுட்டாகிடும் சம்டைம்ஸ் வந்து ராங் டோக்கனில் பண்றது ராங் செயினில் பண்றது இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணி அவங்களோட இஷ்யூ என்ன அப்படிங்குறத பார்த்து வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ராசஸ் நெக்ஸ்டு ப்ராசஸ் இப்போது ரீசெண்டாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படினா இது ஒரு கெனடா ப்ராசஸ்சு யூஎஸ்ஸில் இருக்குது அங்கே வந்து மோஸ்டாக ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட்டட் பிராண்ட்ஸ் லைக்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படினா இந்த ஹோபிளே ஹோஸ்டார் ரேவான் இந்தமாதிரியான எக்கச்சக்க பிராண்ட்ஸ்சு இருக்குது ஸோ அதிலலான் வந்து பீப்புள்ஸ் வந்து பர்ச்சஸ் பண்ணியிருப்பாங்க நிறையா அந்தமாதிரி பர்ச்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த பிராண்டில் வந்து ஃபை டாலர்ஸ் வந்து ரிவாட் கொடுப்பாங்க ஸோ எங்களுக்கு வந்து என்ன ஒர்க் அப்படினா அந்தந்த பீப்புள்ஸ் வந்து அந்த பிராண்டில் பர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதுக்கு ஃபுரூப்பாக வந்து ஒரு இதுமாதிரி கொடுப்பாங்க லைக்கு ரெசிப்ட்ஸ் மாதிரி அந்த கடையில் பர்ச்சஸ் பண்றது ரெசிப்ட்ஸ்சு ஸோ அதில் வந்து நாங்கள் டேட்டு அந்த கண்டஸ்ட்டுனு ஒன்று வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டேட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் லைக் ஒரு டூ மந்த் இருக்கும் ஒன் மந்த் இருக்கும் ஸோ பர்டிகுலர் டேட் வரைக்குந்தான் இருக்கும் ஸோ அதை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணி வந்து சொல்லணும் இதுதான் இது கரெக்ட்டா இல்லையா அப்படிங்குறத வெரிஃபை பண்ணிட்டு நாங்கள் அப்ரூ பண்ணணும் அப்ரூ பண்ணணும் அப்படி டூப்ளிகேட்டாக ரெண்டு தடவை சமிட் பண்ணியிருக்காங்க இல்லை டேட்டு முடிஞ்சு போய் சமிட் பண்ணியிருக்காங்க அது இல்லைலனா டேட்டு அது வந்து ஆரம்மிக்கிறதுக்கு முன்னாடியே சமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்குற பட்சத்தில் நாங்கள் வந்து அதை ரிஜெட் பண்ணிடுவோம் இது தான் எங்களோடய ஒர்க்கு பேஸிக்காக அண்ட் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸ்சாம்ஸுக்கும் ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கேன் லைக்கு கொஞ்சம் நேரம் அதுக்கு அப்புறம் டியூஷன்ஸ் எடுக்கிறேன் டியூஷன் வந்து எடுக்கிறேன் ஏனால் நம்ம வந்து படித்தது வந்து விட்டுபோயிட கூடாதுனு டியூஷன் எடுத்துகிட்டுருக்கேன் அதுமட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு வந்து ஆர்ஜே ஒர்க்கு எங்கள் கம்பெனியிலயே ரேடியோ மாதிரி வச்சிருக்காங்க அந்த ரெடியோவில் வந்து நான் ஆர்ஜே பண்ணிட்டிருக்கேன் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் ஆர்ஜே அப்படிங்குறது வந்து என்னுடைய பல நாள் கனவு அப்படினே சொல்லி சொல்லணும் ஆர்ஜே பண்றது அப்படிங்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அது வந்து நான் பண்ணிட்டிருக்கேன் ஆர்ஜேவும் ப்ளஸ் வந்து இது பண்ணிட்டிருக்கேன் பிளஸ் அதுல்லாமல் டியூஷன்சும் எடுத்துட்டிருக்கேன் இதெல்லாம் தான் என்னோடய ஒர்க்கு அதுக்கு அப்பறம் படிப்பு அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா நான் பிசிக்ஸ் படித்தேன்